நான் ஆடம்பரமான வாழ்க்கை எல்லாம் விரும்புறது இல்லை தமிழ தமிழகத்தில் தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டால் வேறு கன்ட்ரியை எடுத்துக்கிட்டால் எந்த ஒரு ப்ளேஸ்ஸுக்கும் போய் அங்கே டூர் போகறதையும் லைக் பண்ணல அது வந்து எனக்கு அமைதியான ஒரு ப்ளேஸ் அப்புறம் இயற்கையான ஒரு ப்ளேஸ் இருந்தால் போதும் அப்புறம் நான் விரும்புறது டூருக்குலாம் போனால் இப்போ ஆடம்பரமான ஒரு ஸ் இது இருக்குல்ல டூருக்குலாம் போனால் என்ன கிடைக்கும் சந்தோஷம் என்ஜாய்மெண்டு இது தான் அதிகமாக கிடைக்கும் அப்புறோம் ஆனால் எனக்கு நான் தேவைன்னு நினைக்கிறது வந்து ஒரு எளிமையான ஒரு இடோம் ஆடம்பரமாக இருக்கட்டும் இல்லை செலவே இல்லாத ஒரு விஷயமா இருக்கட்டும் நான் விருப்பப்படுறது எனக்கு கிடைக்கணுங்கறது அமைதியாக இருக்கணும் ப்ளேஸில் எந்த ஒரு சௌண்ட் சௌண்டு எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது ரிலாக்ஸாக இருக்கணும் என்னோட அந்த ஒரு கஷ்டமாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் அது வந்து ஃப்ரீயாக இருக்கணும் எந்த ஒரு அடைப்பும் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு ப்ளேஸ்னா நான் வந்து சர்ச்சு சொல்லுவேன் அப்புறம் இயற்கையான ஒரு விஷயம் யாரும் இல்லாத ஒரு ப்ளேஸை சொல்லுவேன் அது வந்து எந்த ஒரு செலவும் இல்லாத ஒரு இடோம் அது எனக்கு பிடிச்சமான ஒரு விருப்பமாகவும் இருக்கு இடமாவும் இருக்கு நான் விருப்பப்படுகிற ஒரு செயலாகவும் இருக்கு அதனால் அது எனக்கு போதுமான ஒன்று அதிகமாக ஆடம்பரமாக செலவு பண்ணி தான் நம்ப வந்து டூருக்கு போகணும் ஹேப்பியாக இருக்குணுங்கறதெல்லாம் கிடையாது இருக்குறவங்க அந்த மாரி போவாங்க இல்லாதவங்க போ முடியிலன்னு வருத்தப்படுவாங்க ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் நம்ப வந்து ஒரு மாத சம்பளம் வார சம்பளம் எது எடுத்துக்கிட்டாலும் ஓடி ஓடி கஷ்டப்படுறது நம்ப ஒரு வேளை சாப்பிட்ணும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் ஆனால் இதெல்லாம் ஓடி ஓடி வேலை செய்யும் போது நம்ப பசங்கள்கிட்ட அதிகமாக பேசுறதோ கணவர்கிட்ட அதிகமாக பேசுறதோ மனைவிகிட்ட அதிகமாக பேசுறது இது எல்லா விஷயத்தியுமே எழந்துருவோம் ஆனால் அந்த கிடைக்குற அந்த ஒரு டே டூ டேஸில் நான் உனக்கு சமைச்சித் தரன் நீ குழந்தைங்களோட சந்தோஷமாக பேசுறது கிட்ட இருக்க அந்த டூருக்கு அந்த பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகறது சின்ன மூவிக்கு கூட்டிகிட்டு போகறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்க கூட நேரத்தை செலவலிக்கிறதே ஆடம்பரமான ஒரு செலவு தான் அது எதுக்குமே ஈடாவாத ஒரு விஷயோம் அவங்கள்ட்ட சந்தோஷமாக பேசுறது என்ன பொறுத்த வரைக்கும் அவ்வளோ தான்